வணக்கம்ப்பா சொல்லுங்கள் வாங்க சொல்லுங்கப்பா சரிங்கப்பா சரிங்கப்பா சரிங்கப்பா எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லைப்பா பூ வந்து தரமாக இருந்துதுன்னா போதும் நாங்கள் அந்த தரத்துக்கு தகுந்தமாதிரி காசு கொடுத்துருவோம் சரிங்கப்பா நாங்கள் வந்து ஒரு கிலோ இப்போ எட்நூறுரூவாய்க்கு எடுத்துக்கிறோம்ப்பா இந்த விழா அப்புறம் நாங்களும் பூ கட்கணும் அதற்கு ஆள் போட்டு தான் இது கொடுக்குணும் நீங்கள் உதிரிப்பூவாக தான் கொடுக்குறீங்க நாங்கள் எட்நூறுரூவா கொடுக்குறோம் இந்த விழா காலத்துலலாம் இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டு கொடுக்குறோம்ப்பா மா வெ விழா காலத்தில் சேர்த்து போட்டு தரேன்ப்பா நாங்களும் பார்க்கணுல்ல எல்லா காலமுமா பூ வாங்கிட்டுருக்கறாங்க வேணா சரி விடுங்க ஒரு ஐம்பதுரூவா குறச்சிக்கிறீங்களா சரி ஓகே சரிப்பா சரிங்கப்பா சரிங்கப்பா தொள்ளாயிரத்து ஐம்பதுரூவாய்க்கே நாங்களும் எடுத்துக்குறோம் டெய்லி வந்து நீங்கள் டெய்லியும் வந்து போட்டுருங்க அப்படி போட முடியலன்னா ஃபோன் பண்ணி சொல்லிருங்க நாங்கள் வந்து ஆள் அமிச்சு விட்டுறோம் ஆ நன்றிங்க